எங்கள் பகுதியிலேயும் நிறைய குற்றங்கள் மற்றும் அசம்பாவிதங்கள் நடக்குது அதுவும் நிறையவே நடக்குதுங்க திருட்டு குழந்தை கடத்தல் குழந்தைகள் வந்து சிறு வயசுலேயே வந்து சாலை பாதுகாப்பு திட்டத்தை வந்து பின்பற்றாமல் அவங்க வந்து நல்லா ஒரு ஒழுங்காக ஒரு இதை பின்பற்றாமல் அவங்க வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்காம அவங்க வந்து வாகனம் ஒட்டுறதுனால நிறைய விபத்துக்கு உள்ளாறாங்க இதுவும் வந்து நிறையவே நடக்குது அதே போல் திருட்டுமே ரொம்ப நிறையவே நடக்குது நைட் வந்து பெண் ராத்திரியில் இரவில் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பாதுகாப்பும் இல்லை அது வந்து ரொம்ப அசம்பாவிதங்கள் நடக்குது இதெல்லாம் ரொம்ப வீட்டுக்குள்ளே வீட்டில் வேறு நிறைய திருட்டு நடக்குது ஒரு நகையை கூட வெளில போட்டு செல்ல முடியாத ஒரு நிலம வருது இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய நடக்குது திருட்டுலாம் ரொம்ப பயம் பயம் வேறு நிறைய கொலைகள் நிறைய வந்து சின்ன சின்ன குழந்தைங்களெலாம் வந்து அடிதடிக்கு வந்து ஆளாகிறது இந்த ரௌடி இதுக்கெல்லாம் ரொம்ப ஆளாகிறது காசுக்காக அங்கே போய் செய்கிறது அதெல்லாம் நிறையவே நடக்குது இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து எப்படி கட்டுப்படுத்ததுனா காவல்துறையெல்லாம் வந்து நிறையவே கட்டுப்படுத்துகிறாங்க நிறையவே கேமராவினால இந்த திருட்டு எல்லாம் பிடிக்கிறது நிறையவே அவங்க நைட் டியூட்டி இதெல்லாம் பார்க்குறாங்க நிறைய வந்து அவங்களும் கட்டுப்படுத்த முயலுகிறாங்க நைட் டியூட்டி அண்ட் வந்து எல்லாமே இது பண்ணுறாங்க அட் இருந்தாலுமே நமக்கு வந்து நம்மளும் பாதுகாப்பாக இருந்துக்கணும் ஆனால் நிறையவே இன்னமும் திருட்டு நடந்துகிட்டு தான் இருக்கும் அவங்களால் முடிஞ்சதை நம்மளும் ஒற்றுழைக்கனும் அதே போலே சிவிலியன்களை சிவிலியன்களை பாதுகாக்கும் முறையில் ஏதாவது முன்னேற்றம் தேவையானா கண்டிப்பாக தேவை ஏன்னால் நமக்கு வந்து இப்போ வந்து கேமரா வச்சுருக்காங்கன்னா முன்னே வந்து நிறைய கேமரா வைக்கனும் ஏன் இப்போ சந்தில் கூட ஏதாவது கேமரா இல்லாத ஒரு இடத்துல கூட அவங்க வந்து திருட்டு செய்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது அதனால் ஒரு சந்தில் கூட கேமரா வந்து நம்ம வைக்கிர மாதிரி பார்த்துக்கனும் எல்லார் வீட்லேயும் அவசியம் வந்து எல்லார் வீட்டுக்கு முன்னாடி கேமரா வைக்கின்றது அந்த மாதிரி இருந்தால் ஒரு திருட்டில் வந்து அதேபோல் திருடினாங்கன்னா இப்போ திருட்டு தூக்கி அவங்க மேலே வேறு யாராவது அந்த திருட்டுக்கு வந்து ஆளாகிறாங்க இவங்க திருடி இருக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து இவங்க தான் திருடுனாங்க கேமரா சரியான கேமரா இல்லாமல் கேமரா இந்த இதுக்குல்லாம் இல்லாமல் அவங்க தான் அப்படின்னு சொல்லிகிட்டு அவங்களுக்கு வந்து ஜெயிலில் வந்து போட்டு அவங்களை ஆளாகிறாங்க அதுக்காகவது சரியான இதில் முறையில் வந்து தெரிஞ்சுக்கனும் அதுக்காக கண்டிப்பாக கேமரா எல்லார் வீட்டுக்கும் முன்னாடி வைக்கின்ற மாதிரி வரணும் இப்போ நிறைய பாதுகாப்பு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு நைட் டியூட்டி வந்து நிறையவே போலீஸ் வந்து நிறைய வந்து ரோட்டில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே ஒவ்வொரு தெருக்குமே ஒவ்வொரு போலீஸ் இருக்கின்ற மாதிரி ஒரு அஞ்சு ஆறு போலீஸ் இருக்கின்ற நிற்கிற மாதிரி பார்த்துக்கனும் அப்புறம் தான் இந்த திருட்டெல்லாம் ரொம்ப தடுக்க முடியும் ஒவ்வொரு சந்தில் நிறைய எந்த இடத்துலனா திருட்டு வந்து ஆகுதோ அந்தந்த இடத்துலலாம் போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் அந்தந்த இடத்துலலாம் போலீஸ் நிற்கனும் ரொம்ப நெறைய போலீஸ் வேணும் அதே போல் நிறைய கேமராஸ் இது எல்லாமே இப்போ வேண்டும் ரொம்ப இது மாதிரி இதுக்கெல்லாம் பாதுகாப்பு அவங்களும் நடத்துகிறாங்க இன்னும் வந்து அந்த சிவிலியன்கள் பாதுகாக்கும் முறையில் வந்து ஒரு வந்து முன்னேற்றம் முன்னேற்றம் வந்து எங்களுக்கு தேவை அதற்காக அதையும் நீங்கள் எங்களுக்கு வந்து நடத்தி கொடுங்க அதேபோல் நம்மளும் பாதுகாப்பாக இருந்துக்கணும் இது தான் என்னோடய கருத்து குற்றங்கள் பற்றி என்னோடய கருத்து